நீங்கள் தான் பண்ணுறீங்களா

ஹலோ ட்ராவல் ஏஜென்சீங்களா ஆ ஆ நாங்கள் வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ட்ராவல் பண்ணணுண்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம் உங்கள் கிட்டே எத்தனை மே மந்த்து நாங்கள் எண்பது பேரிருக்கோம் ம் எங்களுக்கு அந்த சீட்டு அலோவுடு இதெல்லாம் இருக்குமா எப்படி சொல்லுங்க அதுக்கான டீடெயில்ஸ்ஸு ஆ ஓகே ஆ ஆ எனக்கு டைம்மு மட்டும் சொல்கிறீங்களா எவளோ டைமுக்கு அதுக்குள்ளே எனக்கு ஒன் வீக்கு வந்து எங்கே டூரிங் போகிறோம் அதுக்கான இது சொல்லுங்க ம் ஓகே சார் ஓகே சார் ம் ஓகே சார் ஆஃபெர்ஸெலாம் எதுவும் இருக்குமா சார் ம் ஓகே சார் ம் அது டூ வேன்னால் வண்டியில் டீசல் அப்புறம் எதுவும் எதுவும் பிரச்சின கிரிச்சின ஏற்பட்டுனால் பார்த்துப்பீங்களா சார் அதெல்லாம் இந்த ஸ்டே எந்த ஒரு ஸ்டேபிலும் இருக்காதுங்களே கரெக்ட்டாக இருக்குதுங்களா ஓகே சார் ஆ ஓகே சார்